வணக்கம் சார் நான் இபிஎஃப்ஓ வங்கியில் வந்து என்னோடைய இது நான் பதிவு பண்ணி இருக்கேன்ல சார் அது வந்து நான் பிஎஃப் கடனுக்காக நான் என்னோடய விண்ணப்பத்தை வந்து நான் தெரிஞ்சிக்கணும் அதுக்காரன் இந்த நான் நான் நாலு நாட்களுக்கு முன்னாடி இருபத்தெட்டு இருபத்தி நாலாந்தேதி போல் நான் இதை நான் ப பதிவு பண்ணியிருக்கேன் சார் எனக்கு யுஏஎன் அந்த எண் ரெண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு உ பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு நான் வந்து விண்ணிப் விண்ணப்பிச்சிருக்கிறேன் இதோடய வில எனக்கு தெரியணும் சார் எப்போ என்ன ஆகும் எப்போ வரது தெரியும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுங்களா சார் இபிஎஃப்ஓ வங்கியில் நான் வந்து இதை நான் பதிவு செஞ்சிருக்கேன் சார் இதோடய நிலைய எனக்கு என்னன்றது நீங்கள் சொல்ல முடியுங்களா பிஎஃப் கடனுக்காக நான் விண்ணப்பிச்சிருக்கேன் சார் நன்றி சார்